அதாவது பார்த்திங்கனா இப்போ வந்து வணிகம் வந்து சேல்ஸ் வணிக எந்த பொருளை வேணாலும் யூஸ் பண்ணலாங்க எங்கள் கிராமத்தில் கிராமத்தில் பார்த்திங்கனா எல்லாமே இது தான் என்ன இப்போ பார்த்திங்கனா மே இது ஜூன் மாதம் ஆரம்பிச்சிட்டால் ஆத்தில் தண்ணி வந்துடும் ஆத்தில் தண்ணி வந்துட்டால் என்ன ஆகும் நெற்பயிர் அதிகமாகும் நெற் ஓகே சார் நெற்பயிர் அதிகமாகும் நெற் நெற்பயிர் அந்த அந்த அந்த இதில் ஐட்டம்லாம் ஃபுல்லாகவே ஊற விட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க விவசாயிங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாகவே இது பண்ணுவாங்க வீட்டில் வந்து ஊற வச்சுட்டு என்ன மேக்கிங் பண்ணுவாங்க அது பண்ணதுக்கப்புறம் அது என்னாகும் அது ஃபுல்லாகவே இது பண்ணி அது ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுவோம் விதையை போட்டுவிட்டு விதைய போட்டதுக்கப்புறம் வந்து அந்த நெல் பயிரை கொஞ்சம் வேக விடுவாங்க வேக விட்டத்துக்கப்பறம் சி வே ஊற விடுவாங்க ஊற போட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் நெற் பயிர்லாம் வந்து விட்டுரும் அப்போ நம்ம நெற்பயிர் கொஞ்சம் ஒரு ஹைட்டு ஒரு ரெண்டு அடி வளர்ந்ததுக்கப்பறம் என்னாகும் ரெண்டு மூணு அடி வளர்ந்ததுக்கப்பறம் என்ன ஆகும்னால் அது வளர்ந்ததுக்கப்பறம் என்னாகும்னால் அது வளர்ந்ததுக்கப்பறம் எப்படி அறுப் நாற்று நாற்று பறிப்புன்னு சொல்லுவாங்க நாற்று பறிப்பு என்ன பண்ணுவாங்க நாற்று பறித்து என்ன பண்ணுவாங்க நாற்று பறித்ததுக்கப்பறம் அதை என்ன பண்ணுவாங்க வேறே இடத்து நெலத்தில் வந்து நல்லா நட்டு நட்டு அதை நட்டு என்ன பண்ணுவாங்க நட்டு என்ன பண்ணுவாங்க அதை ஒரு ஒரு டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் என்ன பண்ணுவாங்க டூ மந்த்ஸ் அது அப்படியே களை பறித்து களை பறித்து அதுக்கப்புறம் அது ப பராமரித்து பராமரித்து அதில் வந்து ஒரு ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் நெற்க நெற்கதிர் வந்துடும் நெற்கதிர் வந்ததுக்கப்புறம் என்னாகும் நெற்கதிர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக பார்த்துக்கிட்டு ஒரு வாரம் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு பார்த்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த நெற்கதிர்கள்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்பறம் ஒரு மஞ்சள் கலர் வரும் அந்த ப நெல்லும்பாங்க அந்த மஞ்ச கலரில் வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அந்த மே மாதம் வெயில் வந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க அது நெற்பயிர் வந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க அறுவடை பண்ணுவாங்க அறுவடை பண்ணி ஒவ்வொரு மூ ஒரு மூட்டை மூட்டை மூட்டை மூட்டையாக நிறையா மூட்டை போட்டு அந்த மூட்டையை என்ன பண்ணுவாங்க வணிகம் சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம அதிகமாக மக்கள்லாம் இதுதான் சாப்பிடுவாங்க மா அரிசி தான் சாப்பிடுவாங்க அந்த அரிசி வெலை என்னலாம் பண்ணுவோம் நல்லா சேல்ஸ் ஆகும் அதை அப்படியே சூப்பராக இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போய் அந்த இது நெல் எடுத்துட்டு நெல் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க நெல்லை எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல உழவு ஓட்டி என்ன பண்ணுவாங்கன்னால் பயிர் போடுவாங்களாம் பயிர் போட்டு நாங்கள் பயிர் போட்டு அந்த பயிரை என்ன பண்ணுவாங்க தண்ணி பாய்ச்சி தண்ணி பாய்ச்சி அந்த தண்ணி பாய்ச்சினதுல வந்து பயர் முளைக்கட்டிய பயிர் மேல் வச்சிட்டால் நல்லா முளச்சி வரும் அது முளச்சி வந்ததுக்கப்புறம் என்னாகும் அந்த பயிர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் வளர்ந்து வளர்ந்ததுக்கப்பறம் அது என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சீசனுக்கு வந்து புல்லை ந தேவை இல்லாத புல்லுலாம் வளர்ந்துரும் அந்த புல்லுலாம் என்ன பண்ணுவாங்க வரிசை வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தண்ணி பார்ப்பாங்க தண்ணி பார்த்ததுக்கப்பறம் அந்த அந்த பயிர் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே பிடுங்குவாங்க அறுப்பு அறுக்கு அறுக்கிற மாரி கிடையாது அப்படியே அழகா அறுத்து அறுத்து அறுத்து அறுத்து ஐ மீன் அருவாளை அருவாளால் அறுத்து அறுத்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே அழகா வச்சு வச்சு வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க மிஷினில் போட்டு தனியாக தோக தனியாக பயிர் தனியாக தனியாக எடுக்கு எடுத்து எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க ஒரு மூட்டை விற்றாங்கன்னா பார்த்திங்கனா அவ்வளோ காசு ஆகும் அது அது வந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு போகம் என்ன பண்ணுவாங்க பயிர் இதுமாரி நெல் போடுவாங்க இன்னோரு போகம் என்ன பண்ணுவாங்க கத்திரிக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கனா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் நிறையா இது பண்ணுவாங்க கத்திரிக்காய் பயிர் நெல் வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டு வணிகம் எல்லாமே இதான் எல்லாமே காசு எல்லாத்தேயும் இது பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னாகும்